மருத்துவ நிர்வாகம் வந்து என்னோடய கருத்து என்னன்னால் நான் ஓரளவுக்கு பரவாயில்ல சேர்க்க வந்து சேர்க்க சிகிச்சை சிகிச்சையெல்லாம் டக்குன்னு சிகிச்சை நல்லாதான் இருக்குது அப்புறம் ஊழி நிறைய நர்ஸிங் ஸ்டூடெண்ட்டு மெடிக்கல் இந்த மாதிரி சம்மந்தமான காலேஜ்லேருந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு நர்ஸிங் இந்த மாதிரி டிபார்ட்மென்ட்லேருந்துலாம் எல்லோருமே சிகிச்சைக்காக ப்ளட் டொனேட் கேம்ப்பு இந்த மாதிரி நிறையா கேம்ப்பு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நிறையமும் செக் பண்ணியிருக்காங்கள இப்போ யாருக்காவது ப்ளட்டு அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னு அது மாதிரி நர்ஸிங் ஸ்டூடெண்ட்டு இது மாதிரி ப்ளட் டொனேட் கேம்ப்பு இந்த மாதிரி போய் நம்ம ப்ளட் கொடுத்து அவங்க இன்னொருத்தருக்கு ப்ளட் சேர்த்து அவங்கள காப்பாற்றலாம் இது மாதிரி நிறைய சேர்க்க மருத்துவ மருத்துவத்தை பற்றி இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம்